பத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தொம்பது நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு இருபத்தேழு ஒன்று இருபது இருபத்தி ஒன்று